ஆ போவோம் அதியமான் கோட்டை இருக்கிற கால பைரவருக்குப் போவோம் முத்தம்பட்டி கோயிலுக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்குப் போவோம் கோட்டை கோயிலுக்குப் போவோம் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்குப் போவோம் தீர்த்த மலைக்கு போவோம் அது பக்கம் இருக்குற அருமஞ்சரத்துக்குப் போவோம் வாரத்துக்கு ஒரு முறை கோட்டை கோயிலுக்குப் போ போயிட்டு பார்த்துட்டு வருவோம் கும்பிட்டு வருவோங்க ஞாயிற்றுக்கெழம ஞாயிற்றுக்கெழம அஷ்டமி நாளில் வந்து கால பைரவருக்குப் போயிட்டு வருவோம் சனிக்கிழம ஆஞ்சநேயருக்கு முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோயிலுக்குப் போயிட்டு வருவோங்க ஏதோ ஒரு கோயிலுக்குப் போயி வாரம் வாரம் போயின்னே இருக்கறது தான் ஏதோ மன நிம்மதிக்காக போயிட்டு போயிட்டு வரேங்க